ஆ குட் ஈவ்னிங் சொல்லுங்கள் ஆஹா ஓகே எங்கே ரைட்டா லெஃப்ட்டா ஓகே ஓகே அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நம்ம ஒரு ஸ்கேன் நான் எழுதித் தரேன் ஸ்கேன் மட்டும் பண்ணிடலாம் மேஜராக ஒன்றும் இருக்காது ஈவ்னிங் ஒரு ஃபைவ் ஓ க்ளாக் வரிங்களா ஆ பண்ணிடலாம் நீங்கள் வந்துட்டு ரிசப்ஷனில் நேம் சொல்லிவிட்டு இது மாதிரி காலையில் நான் சொல்லிவிட்டேன் சொல்லி சொல்லிடுங்க ஃபைவ் ஓ க்ளாக் அவங்க நான் வந்தோடனே சொல்லிடுவாங்க ஸோ நம்ம உடனே ஸ்கேன் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம் மேஜராக ஒன்றும் இருக்காது நம்ம கட் இது போட்டுவிட்டு டேப்லெட்ஸ் நான் தரேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகே கொஞ்சம் பண்ணிக்கலாம் மேஜராக இருக்காது உங்களுக்கு ரொம்ப வலி இருக்கா கையில் இல்லை மேனஜபுளாக இருக்கா இல்லை ரொம்ப வலிக்குதா கை வீக்கமாக இருக்கா ஓகே லைட்டாக வீக்கமாக இருந்ததுன்னா மேபி நம்ம எக்ஸ்ரேவும் ஒன்று எடுத்துப் பார்த்துக்கலாம் போனில் எதுவும் ஃபால்ட்டா என்னென்னு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் நான் டேப்லெட்ஸ் தரேன் நீங்கள் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருந்தீங்கன்னால் ஒன் வீக் டென் டேஸில் க்யூர் ஆயிடும் ஸோ மேஜராக ஏதாவது இருந்தால் தான் அது ஒன்றும் இருக்க வாய்ப்பு இல்லை பார்த்துக்கலாம் ஓகே தேங்க் யூ